சட்ட சேவைகைளைப் பெறுவதில் கிராமப்புற மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் என்ன வழக்கறிஞர் காவல் நிலையம் நீதிமன்றம் வழக்கறிஞர்னு என்னை கேட்டால் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் கிராமத்தில் என்ன பெருசாக நடந்துறப் போது இந்த வாய்க்கா சண்டை வரப்புச் சண்டை இந்த மாதிரி தான் அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி சண்டை பிடிச்சிப்பாங்க அப்புறம் நான் வக்கீல் கிட்ட போகறேன் கேசு கொடுக்குறேன் போலீஸ் ஸ்டேஷன் போகறேன் அப்படின்னு போவாங்க அதுக்குத் தனியாக ஃபீஸை கட்டுவாங்க ஒன்னில்லாத பிரச்சனைக்காகவே வாழ்க்கையை வீணடிச்சர்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்னு வக்கீல் ஃபீஸு அது நம்ப அண்ணன் தம்பிங்க ஒத்துழச்சு ரெண்டு பேரும் பேசி தீத்துக்குனாவே இது போதும் ஆனால் அப்படி ஒரு ஈகோ அண்ணன் தம்பிங்கக்குள்ளே ஈகோ ஈகோ பிரச்சனை பார்த்துப் பார்த்தே கிராமப்புற மக்கள் இதாக போய்டுறாங்க நம்ப ஒத்துமையாகப் போனால் நம்ப ஏன் அடுத்துவங்களை தேடிப் போகணும் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்றுதே தேவைல்ல வக்கீலே தேவைல்ல மக்கள்க்குள்ளே ஒற்றுமை இருந்தாலே போதும் மக்கள்ன்றதை விட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க மாமன் மச்சான் இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தாலே போலீஸ் ஸ்டேஷனே தேவைல்ல அப்படி ஒரு விஷயமே தேவையில்லாத இருந்திருக்கும் எங்கள் ஊரில் ஒரு பையன் போலீஸுக்காக தான் படிச்சிருக்கான் அவன் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிச்சிருக்கான் அப்புறம் அந்தப் பையனுக்கு அப்பா இல்லை அம்மா தான் அம்மா வந்து பொண்ணையும் பையனையும் படிக்க வச்சாங்க ரெண்டு பசங்க பொண்ணுக்கு கவெர்ன்மெண்ட் ஜாப்பு பையனையும் இப்போ போலீஸ் வேலை அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்தா இந்தளவுக்கு முன்னேறிருப்பாங்க அப்பா இல்லாத பிள்ளைங்க அப்படின்ற குறையே இல்லாமல் கூலி வேலைக்கித் தான் போய் சம்பாரிப்பாங்க சம்பாரிச்சு காசு கொண்டு வந்து பிள்ளைங்கள படிக்க வச்சாங்க இப்போ சம்பாரிச்சு படிச்சி பிள்ளைங்க ஒரு கெத்தாக நிற்கிறாங்க கெத்தாக நிற்கிறாங்கனா அந்த அம்மா தான் அதுக்குக் காரணம் எதிர்காலத்தில் அந்த அம்மாவை அந்த பிள்ளைங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் அந்த குடும்பமே அந்த அம்மாவால் தான் இருக்குது அந்தப் பையன் இப்போ வேலூர்லயோ சேலத்தில் எங்கயோதான் ஒர்க் பண்ணுறான் போய்விட்டுப் போய்விட்டு வர்றான் ஒரு தம்பி இருக்குறான் தம்பியும் படிக்க வைக்கிறான் பரவால்ல அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒத்துமையாக இருக்குறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒத்துமையாக இருந்து நல்லபடியாக இருந்துவிட்டாங்கன்னா போதும் பொண்ணுக்கு இப்போ தான் மேரேஜ் பண்ணாங்க ரீசண்டாக கவெர்ன்மெண்ட் ஜாப்பில இருக்கிற மாப்ளக்கு தான் கொடுத்தாங்க எங்களுக்கும் ஒரு பெருமை எங்கள் ஊர்லையும் ஒரு பையன் படிச்சிவிட்டு போலீஸ் வேலைக்கு போயிருக்கான் அப்படின்ற பெருமை